நான் மு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வகாப் நகரில் வசித்து வருகிறேன் நான் சுமார் முப்பத்து அஞ்சு வருஷமாக பட்டு தொழில் செய்து வருகிறேன் நான் அரசு பட்டு கூடு அங்காடியில் பட்டு கூடுகளை வாங்கி பட்டு நூலை உற்பத்தி செய்து காஞ்சிபுரம் அண்ணா சொசைட்டியில் பட்டு நூல் உற்பத்தி செய்து வருகிறேன் கூடு பட்டு கூடுகளுக்கு தர்மபுரி மாவட்டத்தில் பர்சேஸ் செய்து ஏல ஏல முறையில் பர்சேஸ் செய்து கொண்டு வருகிறேன் வந்து இங்கே உற்பத்தி பண்ணி சில்க்கு உற்பத்தி பண்ணி அண்ணா சுசைட்டிக்கு பட்டு நூல் விற்பனை செய்து வருகிறேன் ஏன் சுமார் என் கிட்ட அஞ்சி ஆறு லேபர்கள் வைத்து குடிசை தொழிலாக செய்து வருகிறேன்